அந்தமாதிரி கஷ்டம்னா ஒரு தர வீட்டில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து காசு என்ட இல்லை ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது பிடிக்காதவங் கூட வேலைக்கு இட்டு பிடிக்காதவ கூட வந்து சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சிருக்கேன் அது வந்து அனுபவம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையிலே ஐய்யைய இப் இந்த ஒரு நாள் ஒரு வருஷம் கூட ஈஸியாக கடந்தும் போலிருக்கு அந்த ஒரு நாள் வேலை செஞ்சு காசை வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஏன்னா அவன் யூஸ் பண்ணுற திங்க்ஸ் நான் யூஸ் பண்ணால் அவன் கற்றுக்குவான் நிறைய பிரச்சனைகள் அதாவது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்கனவே இருந்துச்சு அங்கே போனதுக்கு அப்புறம் அவன் முன்னலேந்து வேலை செஞ்சு என்னை வந்து ஆட்ரு பண்ணுறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதாவது நான் வந்து புதுசாக வேலைக்கு வந்து நான் முறையாக பண்ணுறப்ப அவனை கொஞ்சம் கீழ் தட்டுறப்போ அவனுக்கு ஒருமாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு இந்தமாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறையா நிறையாவே இருந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து சண்டை போடுறனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் அவங்கூட போய் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு சளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு அந்த சூழ்நிலை பா இது பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து தவறான நோக்கம் தான் இருக்கும் அதனாலயே எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வேலை செஞ்சதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கூடதான்